திருமணத்தில் மணமக்களுக்கு பரிசுகளாக நாங்கல் பஸ்ட்டு பாத்திரம் பண்டம் அப்புறோம் பீரோ கட்டில் மிக்ஸி க்ரைண்டர் வாஸிங்மிஸின் வீட்டில் உள்ள சகல பொருள்களும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நகைகள் கம்மல்ல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணுமோ நெத்தியில் பொட்டு வைக்கிறதுலேருந்து காலுக்கு போடுற கொலுசு வரைக்கும் நாங்கள் வரதட்சணையாக கொடுப்போம் அப்புறோம் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுவோம் கல்யாண செலவு ஃபுல்லாக ஏற்றுக்கிடணும் மண்டபம் தயாரிக்கணும் சாப்பாட்டுக்கு அதுக்கு வேண்டிய செலவுகளை பண்ணணும் அப்படி வரதட்சணைக்கு நிறைய பரிசு பொருள்கள் நாங்கள் தான் வழங்குறோம் வரதட்சணையாக கொடுக்கப்படுறது என்னென்னா இப்போது இப்போ எங் எனக்கு மூணு பையன் இருக்கான் மூணு பையனுக்கும் வரதட்சணை வாங்குவோம் அந்த பெண் வீட்டில் இருந்து வாங்கினா என்ன அங்கேருந்து வரும் பீரோ கட்டிலு மிக்ஸி மாப்பிள்ளைக்கு ஒரு பைக் கூட வாங்கி கொடுன்னு சொல்லுவோம் அப்புறோம் மாப்பிள்ளைக்கு மோதிரம் செயினு போடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு பாதி கல்யாண செலவு கொடுப்பாங்க பந்தல் செலவு மறுபடியும் என்னென்னா சாப்பாடு செலவு பாதி கொடுப்பாங்க நாங்களும் பாதி வாங்கிடுவோம் இப்படி பல வகையான வரதட்சணை பொருட்களும் கொடுக்கப்படுகிறது